எனக்கு தெரிஞ்சு என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பேர் அலெக்ஸ் பாண்டியன் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் நாங்கள் பள்ளிகள்ல படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கபடியில நல்லா விளாடுவாரு அவர் எங்கூட தான் படிச்சார் அவர் அவர் சின்ன வயசுலேருந்தே கபடி வீரன் ஆகணுன்றது தான் அவரோடய ஆசையே அப்படியே அவர் காலேஜு படிச்சார் காலேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவத்தில் அவர் பணி புரிஞ்சார் இந்திய ராணுவத்தில் பணி புரிஞ்சப்போ அங்கே நடக்கிற கபடி போட்டிகள்ல ராணுவத்தின் சார்பாக நடக்கிற கபடி போட்டிகள்ல அவர் கலந்துக்குவார் அப்போ அது கலந்துக்கிட்டு அதிலயே இப்போ அந்த லைன்ல போய் அதிலே பெரிய ப்ளேயராக வந்தார் ஏ சமீபத்தில் அவரை சில நாட்கள் முன்னாடி பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது அப்படி வாய்ப்பு கிடைக்கிறப்ப விசாரிச்சப்போ தற்சமயம் அவர் வந்து தெலுங்கு கபடி டீமுக்கு கோச் ஆகிட்டதா அவர் சொன்னார் ஸோ ஒரு விளையாட்டை தன்னோடய தொழிலாக கருதுன அதனாலதான் அவர் இந்தளவுக்கு முன்னேறியிருக்கு முடிஞ்சிருக்கு இப்போ பள்ளிகள்ல நடக்கும் விளையாட்டு போட்டிகள்ல பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பங்கேற்கிறாங்க அது எதை பொறுத்து அமையுதுன்னால் அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி பொறுத்து தான் அமையுது சில பள்ளிகள் விளையாட்டிற்கு முக்கியத்துவம் தருகிறது சில பள்ளிகள் படிப்புக்கு தான் முக்கியத்துவம் தராங்கள் விளையாட்டுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பள்ளி பீரியட்ஸ்ல செ பல பள்ளிகள் வந்து விளையாட்டுக்கு ஒதுக்கிறது இல்லை எந்தவொரு பள்ளி விளையாட்டுக்குன்னு விளையாட்டு போட்டிகளுக்குன்னே நேரத்தை ஒதுக்குறாங்களோ அந்த பள்ளியிலேந்து சிறந்த விளையாட்டு வீரருக்கான மாணவர்கள் மாணவிகள் வெளியே வருவாங்கள் அது மூலமாக அவங்க வாழ்க்கையில விளையாட்டு மூலமாக முன்னேற முடியும் ஒரு விளையாட்டின் மூலம் முன்னேற நிறைய வாய் வாய்ப்புகளும் இருக்குது இதை கருத்தில் கொண்டு பள்ளிகள் செயல்படணும்